ஆமாம் வணக்கம் சொல்லுங்கள் யாரு

காலையில் பத்து மணிக்கா எவ்வளோக்கு வேணும் எத்தனை லிட்ரு வேணும்னு கேட்டீங்கள் ஆ ஒரு ரெண்டு கேனாக வந்தால் ஆயிரம் லிட்ரு வரும் ஆ வந்துருவோம் வந்துருவோம் வந்துருவோம் லிட்ருக்கு வந்து நாங்கள் அஞ்சு ருபாய் போடுறோம் சின்ன கேனு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் ஒரு கேனு இருபத்தஞ்சு ருபா வரும் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கனால் வெளியில நாங்கள் வந்து ஆறுபா கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஒருபா குறச்சு அஞ்சு ருபானு கொடுக்கலாம் சரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்குனால் உங்களுக்கு வேறு தண்ணி கொடுக்குறோம் குடிக்கிறதுக்குனால் அஞ்சு ருபாய் ஒரு லிட்ரு சமையல் தண்ணிக்கு வந்து மூணு ருபாய் லிட்ரு சின்னது பாட்லு ஒரு ட்ரேயில் வந்து இருபத்தஞ்சு இருக்கும் சரி சரி ஏழு இருநூறு வந்து குடிக்கிற தண்ணி பாட்லு மற்றபடி ஆயிரம் லிட்ரு வந்து உங்களுக்கு சமையலுக்கு ஆ அது வாடகைக்கு தரோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கேன்க்கு வந்து பெரிய ப்ளூ கலரு ட்ரம்முக்கு வந்து ஐம்பது ருபாய் வாடகை நாலு ட்ரம்முன்னு எடுத்தீங்கனால் எட்நூறு லிட்ரு தான் பிடிக்கும் அஞ்சு ட்ரம்மாக எடுத்தீங்கனால் தான் ஆயிரம் லிட்ரு பிடிக்கும் அது உங்களுக்கு வசதியாக பார்த்துங்க அப்புறம் தண்ணி உங்களுக்கு பத்தலைனா உங்களுக்கு இன்னோம் ரெண்டு கேனு எடுத்துகிட்டு வரதுக்கு நேரம் ஆகும் திரும்பவும் வந்து எடுத்துகிட்டு வரணும்னா நேரம் ஆகும் சரி நல்லது நல்லது உங்களுடைய காண்டேக்ட் நம்பரை கொடுத்துருங்க உங்கள் மு உங்கள் அட்ரஸையும் கொஞ்சம் அனுப்பிவிட்ருங்க எங்களுக்கு சரி நல்லது நல்லது